நான் வந்து ஃபோன் வாங்கலான்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸுகளை கேட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன சொன்னாங்க ஓப்போ வாங்கணும் விவோ வாங்கணும் சாம்சங் வாங்கணும் அப்படின் சொல்லிட்டிருந்தாங்க எனக்கு பிடிச்ச ஃபோனு எப்படி வாங்கறது என்ன ஏதுன்னு தெரியாத பட்சத்தில் காவேரிபண்டுத்துல இருந்து நிறைய கடை ஜான் கடை சுமங்கலி ஸ்டோரு அந்த கடைகள் எல்லாம் மகாலட்சுமி அதில் எல்லாம் பார்த்தேங்க அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து கரெக்டாக பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரன்ற மாதிரி சொன்னாங்க நமக்கு பிடிச்ச ரேட்டில் நானும் விசாரித்து பார்த்து எனக்கு ஏத்த வந்து ஃபோன் மாடல் வந்து எங்கேயும் கிடைக்கில அப்படி இருக்கிற பார்த்தேன்னா கிருஷ்ணகிரியில் வந்து நகராட்சி பகுதின்றதுனால் அங்கே வந்து சத்யா பூர்விகா மொபைல் வந்து பார்த்தேன் அப்படி பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வித விதமாக வந்து மாடல்ஸ் உள்ள நல்ல ஃபோனு இருந்துச்சி அந்த ஃபோன் வாங்கையில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ரேட்டு கொஞ்சம் எக்ஸ்டா இருந்த மாதிரி தான் இருந்தது அந்த கடைக்கும் காவேரிப்பட்டிணத்துலும் பார்த்தீங்கன்னா காவேரிப்பட்டிணத்துல ஜான் கடையில் வந்து ஓரளவுக்கு கம்மியாகவே இருந்தது செல்லு வாங்கி ஓப்போ விவோ செலக்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு ஓப்போ தான் வாங்கலாம் பார்த்தா அது ஓப்போ செட்டாகாதனால் விவோ செல்லு வாங்கினேன் அந்த செல்லு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு வருடம் ஆகிடுச்சி ரெண்டு வருடம் ஆனாலும் நல்லா இருக்குது செல்லு அந்த செல்லு நல்லா இருக்கறதுனால் எங் கீழே ரெண்டு டைம் போட்டாலும் அது கீழே அந்த அளவுக்கு சீக்கிரம் உடையில அதனால் ஓரளவுக்கு நல்லாயிருந்தது அப்புறம் அங்கே அந்த மற்ற கடையை விட இந்த கடையில் கம்மியாக தான் ஆயரூபா கம்மியாக தான் கொடுத்தாங்க இந்த செல்லு செல்லு கொடுத்தனால இப்போது ஓரளவுக்கு யூஸ்புல்லாக இருக்குது ஃபோன் வந்து ஹேங் ஆகறதில்லை அந்த வரைக்கும் நல்லாயிருக்குது ஓ விவோ நல்லாயிருக்குது